இந்தியன் ஐடல் இது போன்ற மியூசிக் ரியாலிட்டி ஷோவுக்களை வந்து நான் பெருசாக அதில்ல பார்க் பார்க்கு பார்க்குல இதில் பங்கேற்குறவங்க வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபிளாட்ஃபாமாக இது அமைஞ்சிருக்கு மற்றபடி இதில் வந்து பெருசாக இதில் என்னோடய இன்ட்ரெஸ்ட் இல்லை